முன்பு காலங்களிலே மக்கள்கள் ஒன்றாக கூடி இருந்து அமர்ந்து விளையாட்டுகளும் நடனங்களும் பாட்டு பாடி தன்னுடைய ஆனந்தத்தை கொண்டாடிக் கொண்டிருந்தார்கள் இன்றைய அன்றைக்கி மக்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்கும் பொலுது ஏற்புக்குடைய உணர்ச்சி ஒருத்தருக்கொருத்தர் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்திக் கொள்ளுவதற்கும் நடனங்கள் ஆடி பாட்டு பாடி எல்லாரும் ஒன்றாக பாடி மகில்ச்சியாக இருந்தார்கள் அந்த அறிவியல் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அந்த ரேடியாக்கள் டிவிக்கள் கணினிகள் என்று வந்ததுக்கு பிறகு அவர்கள் வந்து சுயநலவாதிகளாக மாறிவிட்டார் ஏனென்றால் தான் மட்டுமே கேட்டு தான் மட்டுமே சந்தோஷப்பட கூடிய ஒரு சூழ்நிலைக்கி அவர்கள் தள்ளிப்பட்டு இருக்கிறார்கள் அன்று இன்றைய காலக்கட்டத்தில் பார்க்கும் போது மக்கள் வந்து தனியாக இருப்பதனால் தனிமனிதனாக தனியாகவே சிந்தித்து தனியாகவே தம் பாட்டுகளை கேட்டு நடனமாடி அவர்கள் தன்னுடைய சந்தோசத்தை அவர்கள் மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அன்றைய காலக்கட்டதில் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேந்து ஒ அமர்ந்து கொண்டு பாடிக்கொண்டிருக்கும் போதும் நடனமாடிக்கொண்டிருக்கும் பொழுதும் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி மற்றவர்களும் பார்வையாளர்களாக வந்துருக்கக்கூடியவர்களும் தன்னுடைய திறமை அவங்க மற்றவர்களினுடைய திறமைகளை பார்த்து வியந்து பாராட்டும் போதும் தன்னுடைய மக்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியும் சந்தோசமும் இருந்தது அந்த காலக்கட்டங்கள் இன்றைக்கு மாதிரி அந்த அறிவியல் வளர்ச்சியினால் ஏற்பட்ட ரேடியா டிவி போன்றவைகள் வந்ததுக்கு பிறகு மக்கள் வந்து சுயநலவாதிகளாக மாறிவிட்டார்கள் என்றே தான் நி னைக்க தோன்றுகிறது ஏனென்றால் அவர்கள் தனிமையயே விரும்புகிறார்கள் நான்கு பேர் அமர்ந்திருக்க கூடிய இடத்துலே இருந்தாலும் தனிமையாகவே இருக்கிறார்கள் தனிமையாகவே வாழ்கிறார்கள் அதனால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை அவர்கள் மட்டுமே அனுபவிக்கிறார்கள் மற்றவர்களுக்கு தன்னால் வேறு இயன்ற அளவிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக் கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் வந்து உருவாக்கவில்லை என்று தான் நினைக்க தோன்றுகிறது